தொழில்நுட்ப முத்தி முத் பயன்படுத்தும்போது மூத்த குடிமக்கள் வந்து எதிர்கொள்ளணும்னா நாம் வந்து அந்தகாலத்தில் வந்து ஃபோனுங்கள்லாம் இந்த டச்சு செல்லாம் கிடையாது பட்டன் செல்தான் பட்டன் செல்லையே இப்போ பார்த்திங்கனா எங்கள் அப்பா எங்கள் அம்மா பாட்டி தாத்தா இவங்களுக்கெல்லாம் இந்த பட்டன் செல்லுக்கூட அதை அட்டன் பண்ணத்தெரியாது இப்போ வந்து இந்த டச் ஸ்கிரீனெல்லாம் அப்போல்லாம் கிடையாது இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்துதான் நம்ம ஊரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை அப்போல்லாம் இந்த இந்தமாதிரி கிடையாது நிறைய வந்து எங்கள் ஊர்ல யூஸ் பண்ணுறது வந்து பட்டன் செல்தான் பட்டன் செல்தான் யூஸ் பண்ணுவாங்கள் வந்து ஏதாவது நம்ம எழுதுகிறதோ இல்லை ஏதாவது இந்த வெளியூர்தான் வரணும் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ரேசன் கார்டு எடுக்கவோ ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணுமுன்னாலோ ஒரு ஃபோனுக்கு காசு இப்போ போடணுன்னாலோ நாங்கள் வந்து வெளியூர்தான் வரணும் வெளியூருன்னால் ஒரு இருபது கிலோமீட்டரு எருதுகோட்டான்ல இருந்து எருதுகோட்டை வந்துதான் நாங்கள் காசு போடுறது ஈசி பண்ணுறது இந்தமாதிரிப் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கனா தூ தூர தூரம் வந்து தூரத்து ஊர்த்து ஊருங்கள்ல வந்து இருக்கும் இது இருப்பாங்கள் சொந்தக்காரங்கள் அவங்களுக்கு வந்து ஃபோன் இல்லை ஃபோன் இல்லை நாங்கள் ஏதாவது சொல்லணும்னா போய் ஊருக்கு போய்ட்டு அவங்க ஊருக்குப் போய்ட்டு நேர்ல போய்ட்டு ஏதாவது தகவல் வந்து சொல்லிட்டு வருவோம் அந்தக் காலத்திலலாம் ஃபோன் இல்லை எப்போ பா எ எங்கே போனாலும் நடந்துதான் போகணும் நடந்து போய்ட்டு தூரம் தூரம் தான் பஸ்க்கு பஸ்ஸுலே போய்ட்டு பஸ்ஸுக்கு வரலைனாலும்கூட இருபது கிலோமீட்ரு வரணும் அங்கே வந்துட்டு பஸ்ஸில் போய்ட்டு அவங்க வந்து நேர் நேர்ல போய்ட்டு நாங்கள் வந்து நேர்ல தகவல் சொல்லிட்டு வருவோம் பட்டன் செல் அப்போ பார்த்திங்கனா அந்த பட்டன் செல்லும் இல்லாமல் இருந்துச்சு எப்போது இந்த ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பட்டன் செல்லும் இல்லாமல் இருந்துச்சு வந்து இசேவை மையத்தில் வந்து ஓஏபி எதாவது வாங்கணும்னா போய்ட்டு இசேவை மையத்தில் வந்து ஏங்க ஓஏபி மாற்றுத் திறனாளிகளுக்கு வந்து மூத்த குடிமகன் பய பயன்படும்போது அவங்களுக்கு வந்து அங்கே நேர்ல போய்ட்டுதான் வாங்கணும் அவங்களுக்கும் வந்து வயசாயிடும் அவங்க நான் இது வயசுன்னா வயசான பாட்டிமாருங்கள் தாத்தாமாருங்கள் இந்தமாதிரி இருப்பாங்கள் அதுமாதிரி இருக்கும்போது அவங்களும் தூரத்தில் போய்ட்டு அவங்களால எடுத்துட்டு வரமுடியாது வண்டியிலயோ இல்லை எதிலையோ போய்ட்டு அங்கே வந்து இசேவை மையத்தில் வந்து எடுத்துக்குவோம் மோ வந்து மோடி விவசாய பணம் வந்து அங்கேதான் போய் எடுப்போம் இசேவை மையத்தில்தான் இப்போ ரெண்டாயரூபாய் போடுறாங்க இல்லையா சமீபத்திலருந்து போடுறாங்க இல்லையா அந்த அது வந்து இசேவை மையத்தில்தான் போய்ட்டு எடுத்துட்டு வருவோம் எதுவும் எது எங்கே போனாலும் இருபது கிலோமீட்டர் தான் போகணும் போய்ட்டு இசேவை மையத்தில் நாங்கள் பயன்படுத்துவோம் போய்ட்டு